ஹலோ அன்பு கார்டன் அன்பு கார்டனுங்களா நான் இங்கே ஆப்பக்கூடலில் நீங்க சைட் போட்ருந்தது பார்த்துருந்தங்க எனக்கு ஒரு மூணு சென்ட் எடம் வேணும்ங்க வந்து ரெண்டு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சன் அட்டேச்சு பாத்ரூமு அப்பறம் வெளியில் வந்துட்டு பாத்ரூம் லெட்டின் ரூமு அதுக்கெல்லாம் பஜ்ஜட் எவ்வளோ நாங்கள் ஆப்பக்கூடல்லேந்து ம் சரிங்க சேரிங்க ஐம்பதா ஐம்பது லட்சம் தான் ஆமாங்க ம்

நாங்கள் ரெண்டு ரெண்ட்ரை சென்டுக்கு வந்து வீடு இதெல்லாம்ங்க ஒரு அஞ்சரை சென்டு வந்துட்டு முன்னாண்ட பூச்செடி அது இது வைக்கறத்துக்கு வேணும்ங்க கார் பார்க்கிங் எல்லாம் தேவை இல்லைங்க பைக்குந்தான் நிறுத்துறதுக்கு இடம் இருந்தால் சரி ம் ம் போர்ட்ஸ் போட்டுடுங்க ம் அப்பறம் ஆஃபர் எதுனா இருக்குதுங்களா சேரி நீங்களே தைச்சி கொடுத்துருங்க நாங்கள் அப்டியே கொடுத்தர்றோம் ஆமாங்கோ ம்

ம் சேரிங்க ம் எப்போ

சரி

வரும்போது நான் ஃபோன் பண்ணிட்டு வர்றேங்க ஆ